டிவி மூலிமா விளம்பரம் வருது செல்போன் மூலிமா விளம்பரம் வருது அவா அப்போ வந்து வண்டியில் சினிமா படம் போட்டால் அது விளம்பரம் வரும் விளம்பரமாக எடுத்து நோட்டிஸ் எல்லாம் அடிச்சு வீடு வீட்டுக்கு வீசிட்டு போவாங்க அதே மாதிரி துணியும் புடவை எல்லாம் விற்கறக்கு வந்தால் சைக்கிளில் கட்டிட்டு வருவாங்க தலையில் சுமந்துட்டும் புடவை ஓட்டிட்டு விளம்பரம் பண்ணிட்டு போவாங்கோ இந்த மாதிரி எத்தனையோ விளம்பரம் அந்தக்காலத்துலேயும் இருக்குது இப்போவும் இப்போ வந்து அதிகமாக செல்போனில் நிறைய விளம்பரம் வருது டிவிலேயும் விளம்பரம் வருது விளம்பரம் வந்து இப்போதைக்கு ஒரு தொழிலுக்கு முக்கிய காரணம்